நம்ம பாத்திங்கனா சாம்சங் பவர் பேங்க் டென் தெளசண்ட் எம்ஏ ஹெச்சில ஒன்று வாங்கிருந்தேன் அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சி பட் அதுக்கு அப்புறம் பாத்திங்கனா எனக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருந்துச்சு சார்ஜு போடும்போது சார்ஜு போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்தா பவர் பேங்க் வந்து ரொம்பமே ஹீட்டாக இருக்கு தென் சார்ஜிங் இண்டிகேஷனில் வந்து எதோ ப்ராப்ளம் இருக்கற மாரி எனக்கு தெரிஞ்ச்சு தென் வெய்ட்டு வந்து பவர் பேங்க்கோட வெய்ட் வந்து கொஞ்சம் அதிகமான மாரி ஃபீல் வருது தென் ஆன் ஆஃப் பட்டன் வந்து ஸ்டக் ஆகுது அப்பப்போ கர்ட்டாக ஒர்க்காக மாட்டேங்கிது